எனக்கு வந்து இதில் ஒரு அனுபவம் இருக்கு நான் வந்து டென்த் வரைக்கும்தான் படித்திருந்தாலும் அந்த அளவுக்கு நான் எங்கேயும் வேலைக்கு போகலன்னாலும் நான் ஸ்கூல் டைமில் வந்து எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து ஸ்கூல் நாங்கள் படிக்கும்போது வந்து எங்கள் கிட்ட வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஸ்கூலில் த ஆன்வல் டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆன்வல் டேன்னா எல்லா ஸ்கூல்லையும் வருஷ வருஷம் முடியும்போது ஒரு சும்மா ஒரு டே மாதிரி வச்சு டான்ஸ் ஆடறது அந்த மாரிலா பண்ணுவாங்கல்லை அந்த மாதிரிதான் ஒரு ஆன்வல் டே இருக்குது அதில் வந்து எங்களை எனக்கு வந்து ஒரு டான்ஸ் வந்து ஒரு கொரியோக்ராஃப் பண்ணணும் சொல்லிட்டு என்கிட் என்கிட்டியும் என்கூட ஒரு பொண்ணையும் வந்து எனக்கு விட்டாங்க ஓகே நாங்க ரெண்டு பேரும்தான் அதை வந்து லீட் பண்ணணும் அப்படின் சொல்லிட்டு எங்ககிட்டே கொடுத்தாங்க அந்த இது எ நான் என்கூட வந்த பொண்ணு அது எப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அவ யார்கிட்டேயும் பேச மாட்டாள் ஆனால் நல்லாதான் டான்ஸ் ஆடுவாள் அதனால் வந்து அவளும் நான் என்னையும் போட்டாங்க நாங்க அந்தமாதிரி போடும் போது வந்து அவள் வந்து அந்த அளவுக்கு யார்கிட்டேயும் பேச மாட்டாள் அவளுக்கு என்ன சரி அப்படிதான் மத்தவங்கள் பாய்ண்ட் ஆஃப் வ்யூ பார்த்தினா எதுவுமே அவள் யோசிக்க மாட்டாள் மேம்களுக்கு எப்படி இருக்கிறது அவங்கள் மேம்ங்கள் அவள் அப்படி எந்த எப்படி பண்ணிணா நல்ல பேர் வாங்கலாம் அந்த மாதிரிதான் ஒரு கேரக்டர் அவள் அந்தமாதிரி பொண்ணு கூட விட்டுவிட்டாங்க நாங்கள் வந்து அப்போ சொன்னால் இப்போ ஆன்வல் டேன்னு ஒன்று நடக்குதுன்னா அது பசங்களெலாம் என்ஜாய் பண்ணணும் நம்ப என்ஜாய் பண்ணுறதுக்குதான் அப்படின்றதுனால சாங்லாம் வந்து நம்ம ஒன்று நல்ல சாங்காக சூஸ் பண்ணுவோம் அப்டின்னு நாங்கள் சொன்னால் அவள் என்ன சொல்லுவாள்னா இல்லை மேம் வந்து இந்த மாரிலாம் சூஸ் பண்ணக் கூடாது அப்படின் சொன்னாங்க அந்தமாதிரி வந்து அவள் ஒரு ஆப்போசிட் நாங்கெள்லாம் ஒன்று சொன்னால் அவள் ஒருமாதிரி சொல்லுவாள் அந்த மாதிரி நிறைய இதுவெலா போய்ருந்துச்சு அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணிணோம் சரி இவளுக்கு எப்டியாச்சு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லா ப்ரண்ட்ஸும் சேர்ந்து அவளுக்கு வந்து சொல்லி புரிய வச்சு இல்லை நம்ம இ கடைசி இதுவே நம்ப பண்ணணும் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் பண்ணணும் மேம்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்கள் நம்ப வந்து அப்படி ஒருத்தவங்கள் நம் பழகுவதற்கு ஒருத்தவங்கள் சிரமமாக இருந்தாங்கன்னால் அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்தமாதிரி சொன்னால் எந்த சிச்சிவேஷன் எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரி புரியும் அவங்களை எப்படி நம்ம மாற்றலாம் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றணும் அவங்களை அந்த மாதிரிதான் நாங்களும் அந்த பொண்ணுகிட்ட சொ எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு எங்களுக்கு பிடித்த மாதிரி சாங்கெலாம் எடுத்து நாங்கள் நல்லாவே அந்த ஆன்வல் டே பண்ணிணோம் அதெல்லாம் ஒருத்தவங்க வந்து யார்கிட்டேயும் அவ்வளோவும் பேசாமல் ஒழுங்காக பழகாமல் இருந்தாங்கன்னால் நம்ப அவங்க கிட்டே போய்ட்டு பேசி கேர் பண்ணி பேசி அவர்களுக்கு என்ன பிரச்சினைனு கண்டுபிடிச்சு அவங்களை நம்ம வந்து சரி பண்ணணும் அந்தமாதிரி இருந்தால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்